மேட்டுப்பாளையத்துலிருந்து ஊட்டி வரைக்கும் போகிறதுக்கு விருப்பப்படுறேன் நான் ஒரு கிலோமீட்டர் வந்து பத்து ரூபாயில் இருந்து பதினைந்து ரூபாய்க்குள்ள இருந்தால் எனக்கு வசதியாக இருக்கும் நான் ஒரு ஐந்து நாட்களுக்கான பயணத்தை திட்டமிடறேன்

ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் அந்த இடத்துக்கு நான் தங்குறதுக்கு விருப்பப்படுறேன் அதனாலே ஒரு கிலோமீட்டருக்கு பத்து ரூபாய்லருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் இருக்கணும் நான் ஒரு அஞ்சு நாள் பயணம் செய்வேன் எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்கிறேனோ அந்த கிலோமீட்டருக்கான வாடகை ப்ளஸ் அந்த அப்புறமா வந்து கூடுதலாக அங்கே வண்டி நிற்கிறதுக்கான வாடகை ஒரு ஒரு நாளைக்கு இவ்வளோ ஒரு குறைந்தபட்ச விலையை நிர்ணயிக்கணுன்னு கேட்டுக்கிறேன்